ஹலோ வணக்கம் சார் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஆ சொல்லுங்க சார் என்ன வேணும் ஃப்ளாட்டுக்காக எதுனா புக்கிங் பண்ணிருக்கீங்களா எதுனா வேணுமா சார் ஓகேங்க எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ரூம் வேணும்

ஓகேங்க ஓகேங்க சார் ஓகே சார் இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களுடைய லொக்கேட் எங்கேன்னா வேலூர் காட்பாடி ம் ரத்தனகிரி சார் இப்போ மூணு இடத்துலையும் எங்களுக்கு ஃப்ளாட் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு எந்தமாரி ஃப்ளாட் வேணுன்னு பட்ஜெட்டில் இருக்குது மூணு இடத்துலையுமே பட்ஜெட் ஏற்ற மாதிரி ஃப்ளாட் இருக்குங்கள சரிங்களா இப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட்டு் இல்லைங்க சார் இது இது என்னென்னா வச்சு இது ஃப்ளாட்டு விற்கிறது கிடையாது ஃப்ளாட் அப்படியே நாங்கள் வீடு கட்டி விட்டுறோம் நீங்கள் அப்படியே வந்து குடும்பமாக வந்து இருக்கலாம் சரிங்களா ஓகேங்க ஓகேங்க

ஆ ஓகே சார் எங்கள் எங்கள் எங்கள் லொக்கேட் என்னென்ன இருக்குன்னா ரத்தனகிரியில் வந்து பக்கத்துலே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குங்க சரிங்களா அங்கே வந்து வசதி வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு தேவையான தண்ணி வசதி கூட இருக்குங்க சரிங்களா அங்கே ஆனால் அ அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குங்க வீடு புரியுதுங்களா கிரௌண்ட் ஃப்ளோர் கிடையாது அங்கே வந்து என்னென்னா பக்கத்திலே ஹாஸ்பிட்டல் இருக்குது தண்ணி வசதி இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது எல்லாமே இருக்காங்க சரிங்களா இன்னொன்னும் வேலூர் வந்து பக்கத்திலே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சரிங்களா ஆ அங்கே வந்து கிரௌண்ட் ஃப்ளோரு ரயில்வே டேஷன் இருக்குது சுகாதார நிலையம் இருக்குது சரிங்களா அங்கேயும் ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கே வந்து ரத்தன கீரியில் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது சரிங்களா இன்னொரு காட்பாடி வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது

சார் வேலூர் சார் வேலூருங்களா ஆனால் வேலூரில் வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் க்ரௌண்ட் ஃப்ளோரு இருக்குது பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரினா இங்கே தொட்டி தண்ணி ஆ ஆ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு தண்ணி சார் அதேமாதிரி அட்டாச்சு பாத்ரூமுங்க ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமு தனியாக வந்து தனியாக அவுட் சைடு ஒரு பாத்ரூமுங்க சரிங்களா ஒரு ஆ ஒரு பாஞ்சி பேர் ஒரு ஒரு பாஞ்சி பேர் இருபது பேர் தங்கிற மாதிரியும் இருக்குங்க ஏன்னால் ஒரு ரூமில் வந்து அஞ்சு பேரு இன்னும் ரூமில் அஞ்சு பேர் ஹால்லு ஒரு பத்து பேர் தங்கங்களா தங்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து ரொம்ப வ சார் ஆ ஓகே சார் இப்போ வந்து ஃப்ளாட்டோடய பட்ஜெட்டு ஸ்டார்டிங் எவ்வளோ போதுங்கன்னா ஐம்பது லட்சம் போதுங்க சார் சரிங்களா எல்லாமே வசதி இருக்குங்க பட்ஜெட்டு ஓகேனா எங்களுக்கு கால் பண்ணுங்க நான் லொக்கேஷன் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுறேன் நேரில் வந்து பேச ஆமாம் வாங்க சார் நீங்கள் நேரில் வந்து பேசிங்கள பார்த்துட்டு பேசுங்க நான் கம்மி பண்ணுறோம் ஓகே தேங்க் யூ சார்